அருண் டிபார்ட்மெண்ட்டுங்களா எங்களுக்கு சப்பாத்தி மாவு வேணும்ங்க ரெடிமேட் சப்பாத்திங்க ஆமாம்ங்க ம் சொல்லுங்கள் என்னென்ன இது பிராண்டு வந்துயிருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள்

ஆ அப்பறங்க ஹலோ அவ்வளோ தாங்களா இதில் எந்த எந்த பிராண்டு விலை ஏசிங்க சரிங்க கம்மியாக இருக்குங்களா சரி இப்போ நாங்கள் ஆர்டரு பண்ணா நீங்க டெலிவரி கொடுத்துடுங்கவீங்ளா ஏ எப்போ ஆ சரிங்க அப்போ நான் நேரத்துக்கு முன்னாடி பண்ணுனா கொண்டு வந்து கொடுத்துடுவீங்ளா ஆ சரிங்க சரிங்க நாங்கள் எங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு தான் வேணும் ஆ சரிங்க எங்களுக்கு ரெண்டு பேக்கெட் வேணும்ங்க

பரவாயில்லைங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறங்க கால் பண்ணொன்னே கொண்டு வந்து கொடுத்திங்னா போதும்ங்க ஆ சரிங்க முக்கா மண் நேரத்துக்கு முன்னாடி நான் பண்ணுறங்க ஓகேங்க ஆ சரிங்க